அதாவது புது பாட்டோட எனக்கு பழைய பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் புது பாட்டில் பெருசாக லிரிக்ஸ்லாம் அவ்வளோவா நல்லா இருக்க மாட்டுது எல்லாம் ஆனால் பழைய பாட்டில் இருக்க லிரிக்ஸ்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் குறிப்பாக சொல்லலாம் இந்த முதல் மரியாதை இன்னும் ஒரு சில படங்களோடய பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது கரெண்ட்டில் யாருன்னு பார்த்தா புது பாட்டில் ஜி வி பிரகாஷ் சாங்ஸ்லாம் கொஞ்சம் பிடிக்கும் அப்றம் ஏ ஆன் ரகுமான் சாங்ஸ் அவங்கள்துலாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும் மற்றபடி பழைய பாட்டில் இருக்கிற அந்த லிரிக்ஸோடய அர்த்தங்களும் ஆழமும் புது பாட்டில் பெருசாக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே பழைய பாட்டு பெஸ்ட்டு தான் அதுவும் நைன்டிஸில் வந்த பாட்டுலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது வைரமுத்து சாங்ஸு நல்லாயிருக்கும் வாலியோடது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நிறைய சாங்ஸு நல்லாயிருக்கும் இப்போது புது சாங்ஸில் பெருசாக நல்லா இருக்கற மாதிரி எனக்கு எதுவும் தோன்றதில்ல லிரிக்ஸ் அவ்வளோவா அட்ராக்டிவ்வாக இல்லை